ஹலோ எ சொல்லுங்கள் ஆமாம்ங்க ஆமாம்ங்க கார் ட்ரைவர் தாங்க சரிங்க எத்தனை பேர் எத் எத்தனை பேருங்க சரி சரிங்க கிலோமீட்டருக்கு ப பதினேழுரூவா வருங்க கிலோமீட்டருக்கு பதினேழுரூவா வருங்க ம் அப்புறம் குழந்தைங்கலாம் வராங்க நான் வரமுடியாதுங்க ஏன் கூட இன்னொரு பையன் இருக்குறாங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறேங்க அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்ப ட்ரைவரு தாங்க

சரிங்க சரி சரிங்க அதெல்லாம் ஒன்றும் ஆ சரிங்க அமௌண்டெல்லாம் கம்மி பண்ண முடியாதுங்க அமௌண்டெல்லாம் அதே அமௌண்டு தாங்க ஆனால் பா ஆ இல்லைல்லிங்க இப்போ இல்லைங்க வண்டிக்கு டீசல் எல்லாம் இப்போ வில அதிகமாக இருக்குதானங்க அதனால அது விலையெல்லாம் குறச்சிக்க முடியாதுங்க அமௌண்டெல்லாம் ஆ அந்த அமௌண்ட்டுக்கு தாங்க வருவாங்க கிலோமீட்டருக்கு பதினேழுரூவாய்க்கு கூட ஆள் வருவாங்க இல்லனா அதுக்கும் கம்மியாக இருந்தால்லாம் வரமாட்டாங்க அது அவங்க பா அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் வண்டிக்கு மட்டும் அமௌண்ட்டு கொடுத்தா போதும்ங்க ஆ சரிங்க சரிங்க நான் சொல்லிவிட்றேங்க எப்போ போகணுங்க ம் சரிங்க ம் சரி சரிங்க ஆ சரிங்க சரி சரிங்க ஆ சரிங்க சரி ஃபோன் பண்ணுங்கள் ஆளு அனுப்புகிறேன் ஆ சரி